விவசாயத்துக்கு வந்துவிட்டு மிகுதியாக பயன்படுத்துகிற பொருள் என்னன்னா வந்துவிட்டு டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏர் ஓட்டுறதுக்கு உழுறத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க முன்னாடி காலத்துலலாம் வந்துவிட்டு ஏர் கலப்பை யூஸ் பண்ணாங்க இப்ப தான் வந்துவிட்டு நிறையா விஞ்ஞானமாக ஆனதுலருந்து டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது இதில் அப்புறம் பார்த்தோம்னா வந்துவிட்டு இந்த மருந்தடிக்கிறதுக்காக மெஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் களைக்கட்டு கத்தி அருவா நிறையா இருக்கு இது எல்லாமே மம்பட்டி இதெல்லாம் இருக்கு கத்தி வந்துவிட்டு நிறையா தேவையில்லாத பொருட்களை வந்து வெட்டி வெ வெளியே எடுக்கறதுக்கு பயன்படுது களைக்கட்டு வந்து களை எடுக்கறதுக்காக பயன்படுத்துறாங்க ஏன்னா செடிகள் வந்துவிட்டு ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும்போது களைக்கட்ட வச்சி தான் வந்துவிட்டு களை எடுப்பாங்க அருவா வந்துவிட்டு அறுவடை செய்யறதுக்கு வந்துவிட்டு பயன்படுத்துவாங்க பொருட்களை அறுவடை செய்யறதுக்காக மம்பட்டி வந்து வரப்பு வந்து பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க தண்ணி கட்டுறதுக்கு தண்ணி வந்து பாய்ச்சும்போது வ வரப்பு வந்துவிட்டு உடஞ்சி போயிடுச்சு தண்ணி வெளியே ஓடுதுன்னா அதை வந்துவிட்டு சரி செய்யறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க அப்புறம் நிறைய கருவிகள் இருக்கு எண்ணற்ற கருவிகள் இருக்கு எல்லாமே வந்துவிட்டு விவசாயத்துக்கு வந்து ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கு